தமிழ்நாட்டில் விளையாட்டு துறையில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க அவங்கெலாம் வந்து உடம்ப வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான புரோட்டீன் எடுத்து அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடம்ப வந்து மாற்றிக்கிறாங்க அதே மாதிரி வந்து இவங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு தேவையான பொருள்லாம் வந்து கவர்ன்மெண்ட்லேயிருந்து தான் அவர்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து அவர்களுக்குன்னு ஸ்போர்ட்ஸ் க்ளினிக் அந்த மாதிரி வந்து சில இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து இன்ஷுரன்ஸ் இந்த கேம் விளாடும்போது வந்து அவர்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா வந்து இன்ஷுரன்ஸ் வந்து அவங்களே போட்டு ஒரு டென் ஒரு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அவங்களோட செலவெல்லாம் வந்து அந்த இன்ஷுரன்ஸ் வழியாக வந்து அவங்கள் வந்து க்ளையிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க